ஹலோ சார் ட்ராவல் ஏஜென்ஸி ஆ சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் தனலட்சுமி ட்ராவல் ஏஜென்ஸி ஆ பார்க்கலாம் சார் சார் சிவகங்கையில் பாத் ஆ சார் இப்போ சிவகங்கை டிஸ்டிக்குனு பார்த்தீங்கனா காரைக்குடியிலே வந்து ஒரு நாலஞ்சு பேலஸ் இருக்குது சார் கரைக்குடியில் கானாடுகாத்தான் இருக்குது ஒரு பத்து க ஆமாம் ஒரு அஞ்சு கிலோ மீட்ரு தான் அங்கே பார்த்தீங்கனா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பேலஸ் இருக்குது அது அந்த ஊர்லே பார்த்தீங்கனா ஒரு நாலஞ்சி பேலஸ் நீங்கள் ஒரு ஒரு ஒரு ஒரு கிலோ மீட்டர் டிஸ்டன்ஸ்லே சரௌண்ட்டிங்ஸ்லே நாலஞ்சு பேலஸ் நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கா ஆமாம் காரைக்குடியில் வந்து இந்த ஆயிரம் ஜன்னல் வீடுனு சொல்லி ஒரு பேலஸ் இருக்குது அங்கே நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா நம்ம சிவகங்கை டிஸ்டிரிக்ஸில் ஒரு ரெண்டு மூணு சின்ன பேலஸ்லாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் டைம் சொன்னீங்கன்னால் நாங்கள் உங்களுக்கு எந்தெந்த பேலஸ் டிஃபரன்ஸ் கொடுப்போம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னால் அதுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போவோம் சார் ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து சார் பேசுகிறீங்க காரைக்குடியிலேருந்து தானே பேசுகிறீங்க ஆ அப்படி அப்படியா சார்

அப்படியா சார் ஸ்பீக் ஓகே சார் இப்போ மதுரையிலேர்ந்து பிக்அப் ட்ராப்புன்னு பார்த்தீங்கன்னா சார் சார்ஜு வந்து நாங்கள் வேன் சார்ஜு வந்து ஃபைவ் தௌசண்ட் போடுறோம் சார் இந்த ஃபைவ் தௌசண்ட்லே பார்த்தீங்கன்னா நான் எல்லா பேலஸையும் நாங்கள் இதுலேயே கவர் பண்ணிடுவோம் இது வந்து வந்து ட்ராவல் அலோவ் சார்ஜு இப்போ நீங்கள் ஸ்டே பண்ணுறாப்புலன்னு பார்த்தீங்கன்னா சார் ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ஃபைவ் ஹண்ரட் பெர் ஹெட்க்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கௌண்ட்டு நாங்கள் ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சியில் வந்து ஒரு ரூம் வந்து அலாட் பண்ணிக் கொடுப்போம் ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சுன்னா நம்ம சிவகங்கையில் எது பெஸ்ட்டோ அங்கே ரூம் அலாட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஃபுட் அலோவன்ஸும் கொடுத்துடுவோம் ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணிக் கொடுத்துடுவோம் ஆ ஓகே சார் நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்க சார் ஆ தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்